எங்கள் வீட்டில் கல்யாணத்துக்காக ஆன்லைனில் புக் பண்ணுவோம்னுட்டு ஒரு சுடிதார் புக் பண்ணினோம் அது வந்து கலரெல்லாம் நல்லா தான் இருந்தது செல்லில் பார்த்தப்போ நல்லா இருந்தது அது புக் பண்ணினதும் பத்து நாள் ஆகும் அப்படின்னுட்டு அனுப்பிவிட்டாங்க வந்து பார்த்தா அந்த கலர் நல்லாவே இல்லை நாங்கள் அனுப்புன கலர் ஒன்று அங்கேருந்து வந்த கலர் ஒன்று பார்த்தோம் பார்த்துட்டு சரி ஒன்று ஃபோன் பண்ணினோம் ரிட்டன் பண்ணிக்குங்க இந்த சுடிதார் வேண்டாம் ம் சரிங்க ஓகே செஞ்சுக்கிறோம் அப்படின்னுட்டாங்க அதே சுடி சரினு அதே சுடிதார் போய் நாங்கள் வந்து கேட்குறோம் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் அப்டிங்கிறாங்க ஜவுளிக்கடையில் இது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் தான் ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எண்ணூறு நல்லா தான் இருந்தது சூப்பராக தான் இருக்குது இருந்தாலும் எங்களுக்கு பிடிக்கல ரிட்டன் பண்ணிட்டு அப்புறம் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க நாங்கள் வந்து அகௌண்ட்டில் போட்டுருவோம் அப்படின்னு அக்கௌண்ட்டில் போட்டுட்டாங்க அதே மாதிரி ஒரு சேலை ஆன் பண்ணினேன் சேனத்துக்கு அது வந்தது அது நல்லாருந்தது விலை கம்மியாக தான் இருந்தது நல்ல புடவை நல்ல தரமாக தான் இருந்துச்சு சரின்னு அதை வாங்கிக்கிட்டோம் வாங்கிட்டு அப்புறம் ஒரு வாட்சி ஆர்டர் பண்ணலாமுன்னு இருக்கோம் இன்னும் ஆனால் ஒன்றும் செய்யலை பசங்க பார்த்து வச்சிருக்காங்க ஆன் பண்ணனும் அது ஆர்டர் பண்ணுனா வரும் பொருள் நல்லா தான் இருக்குது ஆன்லைனில் எல்லாம்தான் இப்போ தான் ஜவுளிக்கடைக்கு வெளியில் கடைத்தெருவுக்கு போகாத வீட்டிலேயே இருந்துகிட்டு ஆன்லைன் மூலம் புக் பண்ணி நல்லா வாங்கிறாங்களே நல்லா இருக்குது தான் நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு தான் வாங்கிறாங்க அதே மாதிரி தான் நாங்களும் வாங்கினோம் ஆனால் ஒன்று ஏமாந்துட்டோம் சரி சரிங்க